இப்போ எனக்கு பிடித்த விளையாட்டுன்னு பார்த்திங்கனா மட்டைப்பந்து அது ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்க அந்த ஒரு ஆரோக்கியமான எல்லா தசையுமே நல்லா வேல செய்யும் அதுக்காகதான் முக்கியமாக பிடிக்கும் இன்னொன்று என்னன்னா எங்கூட விளையாடுற நண்பர்கள் அவர்களுக்காகதான் போகணும் வாரத்தில் நம்ப ஏழு நாட்களும் நம்மளுடைய வேலைக்காகவும் நம்ப குடும்பத்துக்காகவும் ஓடிட்டிருக்குறேன் அந்த ஒரு நாள் போய் நான் வந்து மட்டைப்பந்து விளாடுறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னால் என் மக்கள் கூட இருக்கிறனாலியே தான் மக்கள்னால் என் நண்பர்கள் அவங்கள்கூட ஃபுல்லாக விளையாடும்போது எதுவுமே எனக்கு எல்லா கஷ்டமும் மறந்து அவங்கக்கூட விளையாடுவேன் அதுவும் இல்லாமல் நான் அந்த மட்டைப்பந்தை விளையாடும்போது என்னுடைய உடம்புல இருக்க எல்லா தசையுமே வேலை செய்யும் அப்படிங்கம்போது எனக்கு நான் அடுத்தநாள் நான் வந்து என்னுடைய வேலையை தொடங்குகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அவ்வளோவு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு நாள் நான் விளையாட போகலை அப்படின்னாலுமே எனக்கு வந்து அடுத்தநாள் வந்து ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் அதற்காகவே வந்து நான் விளையாட போய்டுவேன் கிரிக்கெட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பங்கை வந்து நம்ம அந்த அணிக்கு கொடுக்குறோம் தனிப்பட்ட பங்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்னை வந்து நாலு பேர் வந்து என்னை தனிப்பட்ட முறையில் என்னை பாராட்டுகிறாங்க எனக்கு அது இன்னும் மேலும் ஊக்குவிக்கிறமாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் பதினோரு பேர் கொண்ட ஒரு அணியாகதான் நாங்கள் இருக்கிறோம் அந்த பதினோரு பேருடைய ஒரு கூட்டு முயற்சிதான் வெற்றியாக இருக்கும் நான் ஒருத்தன் மட்டும் விளையாட்றேன் அப்படின்னு மட்டும் என்றைக்குமே நடக்காது எனக்கு பிடிக்கும் ஜென்ட்ரலாகவே எனக்கு பிடிக்கும் அதுக்காக தான் பொதுவாக பார்த்திங்கனா நான் இப்போ நம்ப போகிற வாரத்தில் அஞ்சு நாள் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் அந்த ஒரு நாள் நான் போகிறேனா அது எனக்குள்ளேயே அது ஆ ஒரு ஒரு புத்துணர்வை கொடுக்குது வாரத்தில் அஞ்சு நாள் முடிஞ்சுருச்சா ஓகே ஆறாவது நாள் ஏழாவது நாள் நம்ப கிரிக்கெட் விளாட போகிறோங்கறத்துக்காகவே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அதுக்காகவே நான் விளையாட போகிறேன் அதுக்காகதான் அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் போகிறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஒரு ஒரு பத்து பந்து போடுறாங்க பத்து இப்போ இருபது பந்து போடுறாங்க முடிச்சுட்டு வந்து என் பசங்களோடு உட்க்காந்து நான் பேசும்போது அதை நான் பண்ணுற தப்பை சொல்லுவாங்க நான் பண்ணுற சரியை சொல்லுவாங்க உக்கார்ந்து அவர்களுக்காக மெனக்கெட்டு ஒரு சந்தோஷமா அந்த ஒரு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நான் அவங்கள்கூட கழிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் விளையாட்றேனோ இல்லையோ கிரிக்கெட் விளையாடும்போதுதான் நான் வந்து என் பசங்களோடவும் இருக்கேன் அதனால வந்து எனக்கு கிரிக்கெட் ரொம்ப முக்கியம்